ஹலோ வணக்கம் மேம் உங்கள் லேப்ல வேலை கிடைக்குமா என் பேர் வந்து இசக்கியம்மாள் நான் வந்து இன்ஜினி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஆமாம் சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா படிச்சிருக்கேன் இல்லை மேம் இல்லை மேம் ஃபஸ்டு உங்ககிட்ட தான் வேலை கேட்குறேன் முன்னாடி இப்போ வேலை பார்த்துட்டு பைசா எத்தனை அமௌண்டு எத்தனை ருபா அமௌண்டு கொடுப்பிங்க அமௌண்டு கொடுத்துருவீங்களா

சரிங்க மேம் சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் என்ன மேம் மேம் என்னென்ன கொண்டு வரணும்

மேம் நான் எத்தனை மணிக்கு அங்கே வரலாம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது மேம் அப்படிங்களா மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க